நான் வந்து இப்போ ஒரு ஹெட்ஃபோன் வாங்கியிருந்தேன் அந்த ஹெட்ஃபோன் வந்து பார்த்தீங்கனா நல்லா இப்போ வந்து வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கு அதோட பிராண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா நாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹெட்ஃபோன் பிராண்டு தான் நான் வாங்கியிருந்தேன் அது வந்துவிட்டு என்னோட காதுக்கு நல்லா செட்டாகிற மாதிரி இருக்குது ஸோ முதல்ல நல்லா செட் ஆகிற மாதிரி ரொம்ப ஃபிளக்ஸிபிலா இருக்க மாதிரி இருக்கு ஈஸியாக பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கு அந்த ஹெட்ஃபோனை போட்ட உடனே நம்மளுடைய ப்ளூடூத் ஆப்ஷனை ஈஸியாக நம்பளால பண்ணிக்க முடியுது அது மூலியமாக பாடல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா கேட்டுக்கிட்டு இருக்கு பாடலுடைய சத்தம் அதோட ராகங்கள் எல்லாம் கொஞ்சம் நல்லா காதுகளுக்கு கேக்கிற மாதிரி தான் இருக்கு நான் வாங்கின இந்த ஹெட்ஃபோன் நாய்ஸ் அப்படிங்கிற அந்த ஹெட்ஃபோனு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது அதில் இருக்கக்கூடிய தன்மைகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அதில் கேட்கக்கூடிய பாடல்கள் அதோட வரிகள் அதோட ரிதங்கள் எல்லாம் நல்லா காதுகளுக்கு கேட்குது அதுக்கப்பறம் அதோட சார்ஜ் போடக்கூடிய தன்மையை பற்றி சொல்லணும்னா அதுவும் ரொம்ப நல்லா ரொம்ப நாளைக்கு சார்ஜ் நிற்குது இப்போ நான் ஒரு நாள் சார்ஜ் போட்டேன் அப்படின்னா ஒரு நூறு பாடல்கள் வரைக்கும் கேட்க முடிகிறது நல்ல பயன்பாட்டை அது கொடுத்துக்கொண்டு இருக்கிறது